ஒன் பைக் ஓட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயத்துல எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்துல ஒன்று அதில் எனக்கு முக்கியம் முக்கியமாக வந்து பிடிச்ச விஷயோம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு லொம்ப லாங் டிரைவ் போணுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு போலான்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போனோம் போம்போது வண்டியில காற்று இருக்குதா பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கோட்டு குளூருக்கு கோட்டு போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட போயிகிட்டு ஏற்காடு வந்து போவுணுன்னு ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிவிட்டோம் போகும்போது ட்ரா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை சுவாசம் வந்து இயற்கை மூலியுமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு போனது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சி வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறதுக்கும் நல்லா இயற்கை ரசிச்ச மாதிரியே இருந்துச்சி அங்கேல்லாம் ஃபால்ஸில் நல்லா இருந்தது அங்கே குளிக்க போம்போது ஃப்ரெண்ட்ஸு கூட போம்போது சத்தம் போட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு அது வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக சொல்லலாம்